மதம் வந்துவிட்டு எப்பையுமே மக்களை வந்துவிட்டு ஒன்றிணைக்கிறதில் தான் ரொம்பவே பெரும்பங்கு வகிக்கிதுன்னு சொல்லலாம் அந்தந்த கோவில் திருவிழாக்களில் பார்த்தா அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது மற்ற மதத்தினரும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கோயில் திருவிழா நம்ம போக கூடாது அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு வந்துவிட்டு இந்தியாவில் அப்படி இருக்கிறது கிடையாது எல்லா மதங்கள் இப்போ மதங்களோட திருவிழாக்களையும் அனைத்து சமூகத்தினருமே சேர்ந்துதான் கொண்டாடுறாங்க இப்போ எடுத்துக்காட்டா சமயபுரத்துக்கு வந்துவிட்டு நிறைய பேர் நடந்து போவாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கோம் நடந்து போகறப்போ பார்த்திங்கன்னா முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்களும் அந்த நடந்து போகற மக்களுக்கு நிறைய உணவு வகைகளை கொடுக்குறாங்க சரி கஷ்டப்பட்டு நடந்து போகறாங்க டயர்டாகக்கூடாது அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணிக்குலாம் வந்துவிட்டு பாதயாத்திரை போவாங்க அப்போ அந்த டைம்மில இந்து மக்கள் வந்துவிட்டு முஸ்லீம் மக்கள் வந்துவிட்டு இடையில அவங்களுக்கு மோர் கொடுக்கறது உணவு வகை கொடுக்கறது இந்த மாதிரி நம்ப வந்துவிட்டு நிறைய நம்மளே பார்த்துருப்போம் நம்ம கண்ணாலே பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்துவிட்டு எல்லா மதத்தினரும் ஒரே சமூகமாக சேர்ந்து அந்த திருவிழாவை கொண்டாட போறவங்களை உற்சாகப்படுத்துறது தான் இதெல்லாம் வந்துவிட்டு அது மட்டும் இல்லாமல் வேளாங்கண்ணிக்கு சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் மாதிரி முஸ்லீம் மக்கள் நிறைய பேர் வரு வந்துருக்கறதை நம்மளும் பார்த்துருக்கோம் அதே நாகூர் பள்ளிவாசல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டூர் போகற மாதிரி மற்ற மதத்தினரும் அங்கே வருவாங்க இந்த சமயபுரம் அப்புறம் ஸ்ரீரங்கம் கோவில் திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற சமூகத்தினரும் வந்து அங்கே சாமி கும்பிடுவாங்க தஞ்சை பெரியக்கோயில்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் சொல்லவே வேணாம் மற்ற மதத்தினர் எல்லாருமே வருவாங்க அங்கே திருவிழா எந்த ஒரு விசேஷம் நடந்தாலுமே அந்த மதத்தினர் மட்டும் அங்கே வழிப்பாடு செலுத்துறது கிடையாது மற்ற மதத்தினரும் வந்துவிட்டு அங்கே வழிபாடு செலுத்துறது காணிக்கை செலுத்துறது சுற்றி பார்க்கறது அந்த கடலில் நீராடுறது அப்புறம் ஆ ஆற்றுங்கள்ல குளிக்கிறது இதெல்லாம் வந்துவிட்டு எல்லா சமூகத்தினரும் சேர்ந்துதான் செய்யறாங்க இது திருவிழாங்கிறது எல்லா மதத்தினரையும் ஒன்று சேர்க்கிற ஒரு பொதுவான இடங்குறது மறுக்கமுடியாத உண்மையாகவே இருக்குது